எங்கள் பகுதியில் மருத்துவம் சார்ந்த பற்றாக்குறை என்பது கிடையாது பள்ளிக்கூடங்களில் முதல் கொண்டு வந்து மருத்துவம் சார்ந்த ஒரு பற்றாக்குறை இருக்கிறதா சொல்லவே முடியாது அப்போப்போ டைம் டைமிங் செக்கப்ஸ் வந்து ஸ்கூலில் மாணவர்களுக்கே நடத்திடுறாங்க வீட்டில் பேரன்ட்ஸ் வந்து தனிப்பட்ட முறையில் அந்த மாணவர்களை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக முடியாத சூழ்நிலையில் பள்ளிக்கூடங்களிலேயே ஒரு ஒரு டீச்சரோடய ஆப்புக்குள்ளேயும் ஹெல்த் அண்ட் வெல்த் பீயிங் அப்படிங்குற ஒரு ஆப்பும் ஒரு இருக்குது ஒரு பகுதியாக காணப்படுகிறது அதில் வந்து ஒருவொரு மாணவனையும் செக்கப் பண்ணி ஒருவொரு ஆசிரியரும் அவனை குறித்த ஒரு பதிவை வந்து ந இட வேண்டியதாக இருக்குது எனவே எந்த விதமான பற்றாக்குறையும் கிடையாது தடுப்பூசி மையங்கள் நிறையவே இருக்குது ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் அப்போப்போ வந்து ஏரியாவிலயே வந்து செக் பண்ணி யார் யாருக்கு என்னென்ன வியாதி இருக்குது அப்படின்னு இந்த கொரோனா வந்ததுக்கப்புறமே நல்ல மாதிரியாக இந்த மருத்துவம் சார்ந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றன தடுப்பூசி மையங்களும் நிறைவாக உள்ளன எங்கள் பகுதியில்